நான் வந்து இந்த இந்த டிவி நியூஸெல்லாம் பார்ப்பேன் நியூஸில் வந்து நல்ல வெளி உலகம் நடக்கிற செய்திகளை எல்லாம் நான் பார்த்துட்தான் இருக்கேன் அதில் வந்து இந்த கோயில்கள்லயெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குதுல்ல அது எல்லாம் நம்ம நியூஸாக பார்த்துட்ருக்கேன் எங்கள் குழந்தைங்களும் அதை பார்ப்பாங்க நியூஸ் பார்ப்பாங்க அதுங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுப்பன் இதை எல்லாம் பாருங்கம்மா நாங்கள் இது பார்த்தா நம்மளுக்கு நல்லது வெளி உலகத்தில் எப்படி எப்படி நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால இதை பாருங்கன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவும் பார்க்கறாங்க அது மாதிரி இந்த கோயில்கள்லயெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குது நியூயர் வந்தது அதுலெல்லாம் வந்து வெளியே கோயில்களில் அங்கே அடுத்த ஊர்களில் எல்லாம் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நான் பார்த்துருக்கன் அங்கே ரொம்ப நல்லா பண்ணுனாங்க நல்லா இருக்குது நியூஸ் பார்க்குறது நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால குழந்தைங்களுக்கும் இதைதான் நாங்க சொல்லி கொடுக்குறோம் கோயில்களில் ஜோதி ஏற்றுறாங்க ஐயப்பன் கோயிலில் ஜோதி ஏற்றுறாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க நாங்கள் அதை பார்த்துட்ருக்குறோம் அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எப்போவும் செய்தி பார்ப்பேன் வீட்டில் குழந்தைங்களும் பார்ப்பாங்க அதனால எங்களுக்கு டிவி பார்க்குறது நியூஸ் கேட்கறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்